ரேடியோ டிவி செய்தித்தாள்களில் வந்து தமிழை வளர்ப்பதற்காக தமிழ் மொழியில் வந்துட்டு நல்ல முறையில் வந்துட்டு செய்தியை விளம்பரம் வெளியிடுகிறார்கள் தமிழ் மொழியை வந்துட்டு செய்தித்தாள்கள் வந்துட்டு தினத்தந்தி தினக்கரன் தினமணி இது மாதிரி செய்தித்தாள்கள் தமிழை வளர்ப்பதற்காக தமிழில் வந்துட்டு நல்லமுறையில் வந்துட்டு செயல்படுத்துகிறாங்க தமிழில் வந்துட்டு குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் குடி குடியைக் கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் இது மாதிரியான தமிழ் விளம்பரங்களை பேப்பரில் விளம்பரம் செய்கிறார்கள் செய்தித்தாள்களில் பத்திரிக்கை மட்டும் ஊடகங்கள் தமிழ் மொழியை வளர்க்க நமக்கு பேர் உதவியாக இருக்கின்றன தமிழ் மற்றும் ரேடியோக்களில் வந்து டிவிக்களை வந்துவிட்டு தமிழுக்காக தனித்தனி செய்தி சேனல்களே இருக்கின்றன அதில் வந்துட்டு அனைத்தும் வந்துட்டு நமக்கு தமிழை வளர்ப்பதில் முக்கியப்பங்காற்றுகிறது